திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்படின்னு கொண்டாடப்படும் ரொம்ப முக்கியமான விழா அப்படின்னு பாத்தோனா திருவண்ணாமலை தீபம் அந்த தீபம் அப்படின்னு வந்துச்சுன்னா மோலி சுத்துறது எங்களுக்கு ஒரு ஒரு வாரம் லீவு அப்படிலாம் கொடுத்துருவாங்க அதில் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு விழாவாக நாங்கள் கொண்டாடுவோம் தீபாவளி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் குடும்பத்தோடு ஒன்னாக பட்டாசு வெடித்து ஜாலியாக கொண்டாடுவோம் ஹோலிலாம் நம்ம ஊரில் வந்து அவ்வளோ இங்கே கொண்டாட மாட்டாங்க ஜவ்வாது மலை கோடை விழா ஏலகிரி மலை கோடை விழா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏலகிரி மலையிலேயும் கோடை விழலாம் வைப்பாங்க அதுக்கு வந்து ஸ்டாலின் ஐயாலாம் வந்திருக்காரு அப்போது வந்து அவங்க வரவும் எல்லோருக்கும் இலவச உடை உணவு எல்லாம் கொடுத்தாங்க அங்கே வர்றவங்க எல்லாரையுமே ஏலகிரி மக்கள் வந்து வரவேற்பாங்க அதுவந்து ரொம்ப நல்லாயிருக்கும்